எங்கள் ஊரில் குடிநீர் குடிநீர் வந்து ரொம்ப சுகாதாரமாக இல்லை இப்போக்கி இப்போ மழைக் காலங்கிறதால ரொம்ப கழிவுகளாகவும் நாங்கள் வந்து தெருக்குழாய்களில் தான் பிடிக்குறோம் எங்குளுக்கு வீட்டிலே தெரு வீட்டு வீட்டிலே தெரு பைப்பு போட்டுக்கொடுத்துருக்காங்க அதில்தான் தண்ணி பிடிக்கிறோம் இருந்தாலும் அதில் வந்து சுத்தமான தண்ணி இந்த மழை காலங்கிறதால சுத்தமான தண்ணி வரமாட்டேங்குது அது வந்து சுத்தப்படுத்தி இந்த டேங்க்கெலாம் நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இதால் மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது சளித்தொல்லை ஜூரம் வயிற்றுப்போக்குலாம் ஏற்படுத்துது அதனால அதெல்லாம் கொஞ்சம் கழுவி சுத்தமாக கொடுத்தா பரவாயில்ல அதுமாதிரி எங்கள் தெருவில் ரெண்டு பக்கமும் சாக்கடை இருக்குது அந்த சாக்கடையில் வந்து சரியான கழிவுகளெலாம் நிறைய இருக்குது அதை சுத்தப்படுத்தணும் அதலாம் சுத்தம் பண்ணிவிட்டு தெரு ஓரம் நிறைய குப்பைகளெலாம் கிடக்குது அந்த குப்பெலாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ மழைக் காலங்கிறதால எல்லாத்துக்கும் இதால் உடல் நிலை சரியில்லாது போகுது அதலாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொடுத்தாங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து இப்போக்கி மழைக் காலங்கிறதால நிறைய பேருத்துக்கு இந்த சுத்தம் இல்லாதால் நிறைய பேருத்துக்கு ஜூரம் கா சளி தொல்லைகள் நிறைய இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் படுத்தி கொடுத்து கொஞ் அதுக்கு பிளீச்சிங் பவுட்ரெலாம் போட்டு அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு சுத்தமாயிருந்தா மக்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுக்கு வந்து இந்த பிளீச்சிங் பவுட்ரு போட்டு கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல நான் நினைக்கிறேன் நான்